நீச்சல் பயிற்சி உடல் நலத்துக்கும் மன நலத்துக்கும் ரொம்ப நல்லது நீச்சல் பயிற்சி எல்லா இடத்துலையும் நீச்சல் சொல்லிக் கொடுக்கறாங்க வாரத்தில் ஒரு நாளுன்னு கொல இப்போ ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க இதனால் மன அளவிலயும் நல்லாயிருக்கும் உடல் நிலமையும் இது யோகா மாதிரி தான் நீச்சல் பயிற்சி நீச்சல் அடிக்கும் போது நீச்சல் உடைகள் தொப்பி மற்றும் கண்ணாடி எந்த வகை வகைலேயும் உதவும் தொப்பியும் கண்ணாடியும் போட்டுக்கிட்டால் என்ன தண்ணி மூக்கில் போகாமயும் காதில் போகாமயும் பார்த்துக்கலாம் எல்லா வகைலேயும் நீச்சலுக்கு நல்லது இது ஒரு உடற்பயிற்சி ஆட்டம் தான் நடக்கிற உடற்பயிற்சி நீச்சல் அடிக்கிற உடற்பயிற்சி எல்லாத்துலேயும் சிறந்தது